நான் என்னோடைய உடலை ஆரோமி ஆரோக்கியமாக வச்சுக்கிறத்துக்கு என்ன பண்ணுவேன்னா காலையில் எழுந்திரிச்சு வெளியே போயிட்டு அப்புறம் பல்லு விளக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிப்பேன் மூணு பத்து க்ளா ரெண்டு க்ளாஸ்ஸு தண்ணி குடிப்பேன் அதுக்கப்புறம் தான் வெறும் வயித்தில் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்பறம் ஜாக்கிங் போவேன் ஜாக்கிங் போயிட்டு வந்து திரும்ப கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸைஸ் பண்ண ஆரம்பிப்பேன் எக்ஸஸைஸ்ஸு எவ்வளோ நேரம் பண்ணுவேன்னா ஒரு அரை மணி நேரம் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு ஜிப்பிங் பண்ணுவேன் ஜிப்பிங் பண்ணிகிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸஸைஸ் பண்ண ஆரம்பிப்பேன் முன்னாடியே ஸ்ட்ரெஸ்காக பண்ணுவோம் எக்ஸஸைஸ்ஸு கொஞ்சம் மெடிட்டேஷன் பண்ணுவேன் மெடிட்டேஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் மூளை ஃப்ரீயாருக்கும் மூளையை ஃப்ரீயாருக்கும் அப்புறம் உடம்பில் எந்த இதுவும் ஸ்ட்ரெஸ்ஸே எதுவுமே தெரியாது அதனால் மெடிடேஷன் பண்ணிகிட்டு அதுக்கு மெடிடேஷன் பண்ணிகிட்டு அதுக்கப்பறம் காலையில் டிஃபன்னுக்கு என்ன சாப்பிடுவேன்னா கொஞ்சம் ஆரோக்கியமாக ஃபஸ்ட்டு பால் குடிப்போம் ஒரு அரை மணி நேரம் செண்டு பால் குடிச்சுட்டு அதுக்கப்பறம் டிஃபன் சாப்பிட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த நட்ஸ் ஐட்டமாக சாப்பிடுவோம் நட்ஸ் ஐட்டம் சாப்பிட்டதுக்கப்பறம் டிஃபன் இந்த ஆவியில் வெந்தது தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் அந்த எண்ணெய் ஐட்டம் எடுத்துக்குனா கோ கொஞ்சம் கொழுப்பு உரு உழுவும்கின்றதுகாக எண்ணெய் ஐட்டம் எடுத்துக்க மாட்டோம் ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றோம் அதை மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடுவேன் எதுக்காக அந்த மாதிரி சாப்பிட்ணும்னா உடல் கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கறத்துக்காக சாப்புடுவேன் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை உடல்பயிற்சி செய்வேன் ரெண்டு தடவை கா காலையில் ஒரு மணி நேரம் செய்வேன் சாய்ங்காலம் ஒரு அரை மணி நேரம் செய்வேன் அதே மாதிரி பத்து நிமிஷமாச்சு போயி சூரியன் வெளிச்சத்தில் நிற்பேன் நின்னா கொஞ்சம் ஹைட்ரேஷனா இருக்கும் அதுக்காக நிற்பேன் அந்த மாதிரி பண்ணுவேன் அப்புறம் என்ன பண்ணுவேன்னா மத்திய நேரத்தில் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் ஒரு ரெண்டு வாழைபழம் சாப்பிடுவேன் அது அதுவும் செவ்வாழையாக சாப்பிடுவேன் செவ்வாழை சாப்பிட்டுறத்துனால கொஞ்சம் ட டயிஜிஷன் ஆகும் அதே மாதிரி புரோடீன் அதிகமாயிருக்கும் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கும் அதில் விட்டமின்ஸ்ஸாக இருக்குகிற பழமாக பார்த்து சாப்பிடுவேன் அந்த மாதிரி வச்சு இருக்கனாலே கொஞ்சம் உடல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அவ்வளோ தான்